என்கிட்ட வந்து கால்நடை அப்படின்னா நிறையா இருந்துருக்குது அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அது ஆடு மாடு கோழி இதலாம் வந்து கால்நடை வெச்சு சொல்லுவாங்க ஆ அது மாடு அப்படிங்கன்னா வந்து அது ஒரு தெய்வத்தோடு சமமானது அந்த தெய்வத்தோடு சமமானதை வந்து ஒரு புதுசாக நம்மளுக்கு ஒரு அது ஒரு கொழந் கன்று ஈன்று எடுக்குது அப்படின்னா அது ஒரு மறு ஜென்மம் மாதிரி அது இருக்கும் அந்த குழந்தை அந்த குழந்தையோட வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அது பிறக்கும்போது அதுக்குண்டான சேஃப்டி நெக்ஸ்ட்டு வந்து அதோடய சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு அதோடய தாயிட்டேருந்து வந்து அதை வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறது அதை அதற்கு தாய்ப்பால் கொடுக்கறது அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அதை கோ அதுக்கு அந்த கன்று கோ அந்த ஒரு குழந்த பிறந்தா எப்படி நம்மளுக்கு ஹாஸ்பிடல்லலாம் எவ்வளோ கிளீனாக நமக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொடுக்கறாங்களோ அதே போல் அந்த கன்று பிறக்கும் போது நாம் வந்து அந்த கன்று மேல் இருக்க அந்த வேஸ்டேஜ் இதலாம் கரெக்டாக எடுத்து கிளீன் பண்ணி விட்டுவிட்டு சுடுதண்ணி வச்சி அதை வந்து கரெக்டாக அந்த அந்த தாயிக்கே வந்து நல்லா கிளீன் பண்ணி விட்டுவிட்டு அப்பறம் வந்து அந்த கன் கன்றுக்குட்டிக்கு வந்து ஒரு தாய்ப்பால் கொடுக்கறது நெக்ஸ்ட்டு அதை வந்து கொண் போய் ஒரு சேஃப்டியான இடத்துல எப்படி மா எப்படி எப்படி சொல்கிறதுனா ஒரு வெயில் மழை படாத கொஞ்ச நாளைக்கு பத்திரமா வச்சிருக்கணும் நம்ம வீட்டு குழந்தைங்கள எப்படி பராமரித்து வச்சிருக்குறோமோ அப்படி தான் அந்த கன்றுக்குட்டியுங்கிறதும் பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கும்போது அதுவும் வந்து ஒரு நோய் நொடி இல்லாத வரும் நம்ம வந்து சரி எதோ அப்படின்னுலாம் போடக்கூடாது என்றைக்கும் அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோடய இது வந்து நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அதனால் நம்மளோடய கால்நடைகளை வந்து புதுசாக நம்ம போடுகிற ஒரு கன்றுக்குட்டிய வந்து நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து கரெக்டாக சேஃப்டியாக நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அது வந்து நாளைக்கு நம்மளுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு பெருசாக உருவாகி அது ஒரு தாயாகி நம்மளுக்கு எல்லாம் பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறது அதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்